இப்போ எங்கள் ஊரில் மூணு நாளது பொங்கல் விழா இருக்குது அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் ஊர் வழக்கப்படி நல்லா பாரம்பரியமாக பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் வைப்போம் பக்கதால் இருக்கிறவைங்களாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் பொங்கல் வச்சு புது வேட்டி புது சட்டை புது சேலை புது ஜாக்கெட்டு எல்லாம் எடுத்து காலையில் குளித்து நேரமாக குளிச்சுட்டு அப்புறந்தான் பொங்கல் வைக்கிறக்கே ஆரம்பிப்போம் பொங்கல் வைக்ககுள்ள அது பொங்கி வரக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் குலவ போட்டு எல்லாேருமே சுற்றி நின்று பழ தேங்காய் வச்சு பூஜை பண்ணி நாங்கள் சாமி கும்பிடுவோம் பக்கத்தால் ஒரு கோயிலிருக்குது அந்த கோயிலேயும் அப்படிதான் பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க தக்காளி சாப்பாடு செய்வாங்க நாங்கள் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்து எங்கள் வீட்லேயுமே பொங்கல் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுக்குவோம் தீபாவளி அப்போ அப்படி இருப்போம் எல்லாேரும் என் பிள்ளைங்க பசங்கள் எல்லாத்துக்கும் வேட்டி வேட்டி சட்டை எடுத்துவிட்டு நாங்களும் எல்லாம் புடவை எல்லாம் எடுத்துட்டு புது துணிதான் கட்டுவோம் அன்றைக்கும் பொங்கல் வைப்போம் பொங்கல் அன்றைக்கி தைக்கிறதோ அந்த தீபாவளி பண்டிகை வரப்போ நாங்கள் அப்பவும் வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது வேட்டி புது சட்டை போட்டுவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் சமையல் பண்ணி அப்புறந்தா சாப்பிடுவோம்